நாங்கள் வந்து வீட்டில் வந்து என்னென்ன செடிகள் வளர்த்தரனா பாவக்காய் இருக்குது மெயினாக பாவக்காய் உடம்புக்கு நல்லதுனு சொல்லிகிட்டு பாவக்காய் செடி எப்போவும் இருக்குது நாங்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி பீர்க்கங்காய் சுரைக்காய் பூசணிக்காய் அதை அந்தந்த சீசனுக்கு நாங்கள் எப்பவும் அது எங்கள் வீட்டில் இருக்கும் அவரைக்காய் எல்லாம் நாங்கள் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால் அது எப்பவும் இருக்கும் கத்திரிக்காய் நாற்று நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம் மற்ற படி எல்லாம் காயும் நாங்கள் நா வள வளர்த்துக்குவோம் பரவாயில்லை எல்லா காயும் இருக்குது கத்திரிக்காய் பயிரை கத்திரிக்காய் நாற்று எங்கள் வீட்டில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து எங்கள் சாம்பாருக்கு போடுறதுக்கெல்லாம் வேணும் கடையில் போய் வாங்கிறதுக்கு எல்லாம் மருந்து அது இதுனு இருக்குதுனு சொல்லிட்டு நாங்களே சொந்தமாக வீட்டுலேயே வச்சுருக்குறோம் எல்லா கொடிகளும் வச்சுருக்குறோம் அத அந்தந்த சீசனுக்கு நாங்கள் போட்டு காய் எடுத்துக்குவோம் மற்றபடி பிரச்சினையில்லை நாங்கள் அவளோ சீக்கிரம் போய் கடையில் வாங்கமாட்டோம் அப்புறம் வெண்டைக்காய் நாற்று அதுவும் போட்டு வச்சு போட்டுருக்கிறோம் அதுவும் ரெண்டு மூணு செடி போட்டுருக்கோம் அதை அப்பப்போ எடுத்துக்குவோம் பிரச்சனை இல்லை காய்கறிகளே எங்கள் வீட்டில் சின்ன தோட்டமாட்டம் வச்சு நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே செஞ்சுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உரங்கள்லாம் போட்டு காய்கள்லாம் நல்லா இது பண்ணி மருந்தெல்லாம் வைக்கமாட்டோம் மருந்து போடாமல் நாங்கள் காய் நாங்கள் இது பண்ணி உரம் சாணம் அது இதுனு இது போட்டு காய் எடுத்துகிறோம் மற்ற படி தக்காளி தக்காளி எங்கள் வீட்டில் அதுவும் அப்படி தான் தக்காளியும் நிறையா இருக்கும் போட்டு அதையும் எடுத்துக்கலாம் அதிக பட்சம் நாங்கள் கடையில் வாங்கமாட்டோம் கடையில் வாங்கினா அது செட்டாகாது அதை நாங்கள் வீட்டுலேயே வளர்த்துக்கிறோம் அதனால் எங்களுக்கு பிரச்சனயில்லை நாங்கள் அதே காய் மிளகாயும் மிளகா நாற்றும் வச்சுருப்போம் ஆமாம் மிளகா நாற்றும் இருக்குது மிளகா நாற்று பச்சை மிளகா நாங்கள் வெவுச்சி போட்டு காயை வச்சு மிளகு பொடிலாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் இருக்கிறதையே நாங்கள் பறித்து செஞ்சுக்குவோம் காய வச்சு மிளகு பொடி ஆறு மாதத்துக்கு வருடத்துக்கு ஆகிற மாதிரி நாங்கள் அரைத்து வச்சுக்குவோம் பச்சை மிளகாயி சட்னி அது இதுக்கு அப்போப்ப கிள்ளிப்போம் ஃபரெஷ்ஷாக பறிச்சுக்குவோம் தக்காளி அதே மாதிரி அப்போப்போ நாங்கள் போய் ஃபரெஷ்ஷாக பறிச்சுக்குவோம் எந்த காயும் நாங்கள் வந்து அப்போப்போ ஃபரெஷ்ஷாக பறித்து காய வச்சுக்குவோம் வெண்டங்காய் வெண்டங்காயும் இருக்குது அதைப்பற்றியெல்லாம் எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை வெண்டங்காய் ஆனால் வெண்டங்காய் வந்து ஃபரெஷ்ஷாக பறித்து அதை வாட வச்சு தான் சாப்பிடுவோம் ஃபரெஷ்ஷாக போட்டால் வழுவழுன்னு இருக்குதுனு சொல்லிகிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறித்து வச்சுடுவோம் வெண்டங்காய் அதெல்லாம் பண்ணுவோம் மெயின்னா நாங்கள் பாவக்காய் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பாவக்காய் சேர்த்ததுனால எப்பவும் நாங்கள் பாவக்காய் செடி மட்டும் காய விடுறதில்லை ஒரு செடி போனால் இன்னோரு செடி வச்சுக்குவோம் அந்த மாதிரி நாங்கள் வீட்டுலேயே இடம் இருக்கிறது இருக்கிற இடத்தில் நாங்கள் வச்சு நாங்கள் சொந்தமாகவே செடி வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம்